நாங்கள் உள்ள நாமக்கல் மாவட்டத்தில் மோஸ்ட்லி வந்து அதிகம் சுற்றுலாத்தலம் ரொம்ப பிரசித்தி பெற்ற சுற்றுலாத்தலம் அப்படினா கொல்லிமலை தான் கொல்லிமலை மேலே இல்லாத மூலிகைகளும் இல்லை அதில் இல்லாத மந்திரங்களும் இல்லைன்னு சொல்லு ஒரு பழமொழி கூட சொல்லியிருக்காங்க ஸோ கொல்லிமலையில் வந்து அதிலையும் ஸ்பெஷல்லாக முக்கியமான இடம் அப்படினா ஹைகங்க நீர்வீழ்ச்சி அறப்பளீஸ்வரர் கோயில் அப்புறம் நீர்வீழ்ச்சிகள் இன்னும் மூணு நாலு இருக்குது பட்டு ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சி மட்டும் அந்த நீர்வீழ்ச்சியை பார்க்கிறப்பையே ஆகாயத்தில் இருந்து விழுகிற மாதிரியான அந்த ஒரு இதிலேயே ந ஒரு ஃபீல் தரும் நமக்கு ஏன்னா அது கிட்டத்தட்ட ஆயிரம் படிக்கட்டுக்களுக்கும் கீழே கீழே போனால் தான் அந்த அருவியை நம்ம கீழே இருந்து மேலே பார்க்க முடியும் ஸோ அதனால மேலே இருந்து கொட்டுற தண்ணி ஆகாயத்தில் இருந்து கொட்டுற மாதிரியான ஒரு ஃபீல் தரும் ஸோ அதுக்காகவே அந்த க கங்கை நீரை அந்த நீர்வீழ்ச்சியை பார்க்குறதுக்காக அதிக மக்கள் கீழே போவாங்க பட் ஆனால் குழந்த ஃபேம்லியாக போகிறப்ப சின்ன குழந்தைங்கள வந்து கூட்டிட்டு போகிறதுக்கு கொஞ்சம் யோசிக்கிற மாதிரியான இடம் தான் அது ஏன்னா அவ்வளோ படிக்கட்டும் பெரிய பெரிய படிக்கட்டாக இருக்கும் கீழே அவ்வளோ தூரம் இறங்கிட்டு திரும்பவும் மேலே ஏறுறதுன்றது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் ஸோ இடையில் இடையில் எல்லாம் இளைப்பாறிகிட்டு தான் மேலே வ வருவாங்க ஸோ அந்த மாதிரியான ஒரு அனுபவம்னு பார்த்தா நாங்கள் கொல்லிமலை ட்ரிப் போயிருந்தப்போ நானும் என்னோட ட்ரெயினிங் ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே கீழே போயிருந்தோம் பட் மேலே ஏறுறப்ப என்னாயிருட்ச்சின்னா நானும் என்னோடய தோழி ரெண்டு பேர் மட்டும் ஃபஸ்ட் ஏறிடலாம் அப்படினு சொல்லி நாங்கள் அவங்களுக்கு முன்னாடியே நாங்கள் ஏற ஆரம்பித்தோம் பட் அவங்க எல்லாருக்கும் அப்பறந்தான் நாங்கள் மேலே ஏறி முடித்தோம் ஏன்னா அந்த அளவுக்கு மூச்சு வாங்கி ஏறவே முடியாமல் நடுவில் கொஞ்சம் நேரம் ரொம்ப நேரம் உட்காந்து அங்கே ஒரு ஃபோட்டோ ஷூட் மாதிரியெல்லாம் எடுத்துட்டு டைம் பாஸ் பண்ணிட்டு அதுக்கு அப்புறந்தான் மேலே ஏறி வந்தோம் ஸோ அதனால அங்கே வந்து அதிகமான சுற்றுலா பயணிகள் வருவாங்க அதே மாதிரி ரீசெண்டாக நாங்கள் வந்து ஸ்கூல் ஸ்டூடண்ஸ்ஸெல்லாம் ஒரு இரு இருபது பேரை வந்து சுற்றுலா அழைச்சிகிட்டு போயிருந்தோம் அப்போ வந்து பெரிய நீர்வீழ்ச்சி அதாவது ஆகாயகங்கை நீர்வீழ்ச்சிக்கு நாங்கள் போக முடியலை அதுக்கு பதிலாக நம்மருவி மாசிலா அருவின்ட்டு சின்ன சின்ன அருவிகளுக்கு போயிருந்தோம் அப்போ அதிகம் மழை டைம் இல்லாதனால் அருவியில ரொம்ப கம்மியாக தண்ணி வந்துட்டு இருந்துது ஸோ அந்த தண்ணிலையும் போய் ப இன்ஃபேக்ட் சொல்லணுன்னா பைப்பில் விழுற தண்ணி மாதிரியான ஒரு ஃபீல் தான் இருந்துச்சு பட் அந்த தண்ணியிலும் ஒரு பத்து பேர் ஒன்றா சேர்ந்து நின்று குளிக்கிறப்போ அந்த அழகு ரொம்ப அழகாக இருந்துச்சு நனைஞ்சிட்டு அந்த ஈரத்தோடையே நடந்து வந்து வேன்ல கொஞ்சம் நேரம் எல்லாம் ஆட்டம் போட்டுட்டு வர்றப்ப அது வந்து அவ்வளோ ஒரு நல்ல மெமரீஸாக இருக்குது